நான் வந்து கத்திரி மிளகாய் வெண்டி கொத்தவரை பூசணி பரங்கி இதெல்லாம் முருங்கை இதெல்லாம் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எங்கள் தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஒரு சில நேரம் பஞ்சாயத்துலருந்து தண்ணி வரும்பொழுது கொஞ்ச கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பார்க்குறேன் அதுக்கு ஆட்டு எருவ் ஆட்டு வச்சுருக்குறவங்கள்டேருந்து எருவு வாங்கி ரோட்டில் கொட்டிவிட்டா வண்டிகள் போகறது தூள் பண்ணிவிடும் அதை அள்ளிக்கிட்டு வந்து கொஞ்ச கொஞ்சம் போடுறதுதாங்க அடுத்து கீரை அரைக்கீர அதை கொண்டுட்டு வந்து திருகாட்டுப்பள்ளி திருகாட்டுப்பள்ளியில்தாங்க சந்தை வியாழக்கிழம வியாழக்கிழம வந்து விற்பாங்க அங்கே வந்து புளிச்சக்கீரை அரைக்கீர இந்த தண்டுக்கீரை இதெல்லாம் வாங்கிகிட்டு வந்து இடத்த கொத்தி பண்படுத்தி அதில் தெளிச்சு மேலே கையால் தண்ணியை தெளிச்சு பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கேங்க அதுக்கு லேசாக டிஏபி கொஞ்சோண்டு யூரியா இதை கலந்து அந்த உரமே கொஞ்ச கொஞ்சம் போடுவங்க அது சிறப்பாக வளரும் சிறப்பாகவும் இருக்குங்க நான் அதை பறிச்சு வேறு எந்த மருந்தும் அடிக்கிறது கிடையாதுங்க எந்த விதமான ரசாயன உரங்கள் எல்லாம் பூச்சிக்கொல்லியோ எதுவுமே அடிக்கிறது கிடையாதுங்க வாளில சாணம் எருக்கு வேப்பை இல ஆடாதொட வேப்பை இல நொச்சி இல இந்தமாதிரி சில இலைகள பறிச்சு ஊற வச்சு வச்சுருந்து அதன் பிறகு அதை ஒரு வாரம் கழிச்சு ஆனதுக்கும் பிறகு வேப்பை இலைய எடுத்து கலக்கிவுட்டு அந்த வேப்பை இலைய அந்த தண்ணியில் நினச்சி ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சகொஞ்சமாக தெளிச்சு வருவங்க அப்படி வரும்பொழுது பூச்சிகள் எதுவும் பாதிக்காது நல்ல சிறப்பா காய்கிதுங்க எறும்புகள் தொல்லை வரும் நிறையா அதுக்காக பவுட்ரு பிஹெச் பவுட்ருன்ட்டு திருக்காட்டுப்பள்ளியில் வாங்கிவிட்டு வந்து கொஞ்ச கொஞ்சம் லேசாக போடுவேங்க எறும்புகள் எல்லாம் வராது சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாங்கள் பறிச்சு சில பேர்த்துக்கு வேணுங்கிறவங்களுக்கும் நான் பறிச்சு இது சும்மாவே கொடுப்பேன் காசுக்கெல்லாம் கொடுக்குறது கிடையாதுங்க அதுமாதிரி செஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேங்க நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கோம் விவசாயத்துக்கு தொழு உயரம் எருதாங்க முக்கியம் வயலுக்கு எவ்வளவு எருவு போடுறமோ அவளவுக்கு நல்லது எரு செய்யறாப்ல எனத்தான் செய்யமாட்டான் அப்படிங்குற ஒரு பழமொலி உண்டு நம்ப எந்தெந்த முறையில தலை எரு தொழு எரு அது போட்டம்னா வய சிறப்பாக நல்லாவே வள வளரும் நல்லாவும் இருக்கும் மகசூலும் நிறைய கிடைக்கும் பூச்சிகள் எதுவும் தாக்காது இப்போ தற்போது காலக்கட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல நினச்சால் கடையில் போய் வய நோயை அடிக்கிது அப்படின்னு சொல்லுறாங்க அவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மருந்தை எழுதி கொடுத்து இதை போய் ஸ்ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க அதை கொண்டு வந்து அடிச்சு அந்த ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் தெளிஞ்சதுமாதிரி இருக்கு பழையபடி மறுபடியும் நோய் தான் வருதுங்க அந்த மருந்து அடிக்க அடிக்க அடிக்க நோய் அதிகம் பரகுது அதனால் மக்களுக்கு நோய்களும் பரவுது எவ்வளவுக்கு மருந்தை குறைக்கிறமோ அவ்வளோவுக்கும் நோய் நல்லா இருக்கும் இப்போ யாருமே எதுவும் செய்யிறதே கிடையாதுங்க உடனே ரசாயன உரத்த வாங்கியாந்து போட்டுறாங்க ஸ்ப்ரேயரு பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சிங்க இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு முன்னடி ஊருக்கூர் நெல் கொள்முதல் சென்டர் இருந்துச்சிங்க கவுர்மெண்ட்டில் வச்சாங்க இப்போ அதெல்லாம் எதோ ஊருக்கு ஒரு இடம் ரெண்டு இடத்துல வைக்கிறாங்க இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுத்து இதாங்க காலக்கட்டங்கள் போயிக்கிட்டுருக்கு பழையென கழிதலும் புகுதென புகுதலும் கால வழிபாடுன்னு சொல்லி இருக்காங்க பழசெல்லாம் போய் புதுசு வந்து பிறகு பழையபடியும் பழசே வரப்போகுது வந்துக்கிட்டு இருக்குங்க எதையும் மதிக்கணும் மதியாதவர் வாசல் மிதியாதே அப்படினு இப்போ இருக்குங்க அதேபோல் இந்த ரேஷன் கடையில் இந்த அரிசி எல்லாம் படுது பாருங்களேன் அரிசிகளை அரிசியாகவே நினைக்கல கவுர்மெண்ட்டு பண்ண அநியாயம் அரிசியை மதிக்காத அளவுக்கு செஞ்சிவிட்டாங்க இலவரிசிய எலம் இலவச அரிசின்னு சொல்லி மக்கள்கிட்ட அரிசியை கொடுத்து அந்த அரிசி பட்றப்பாட்ட செருப்பு போட்டுவிட்டு அதில் நடக்குறாங்க அதைத்தான் நம்ப சாப்பிட்றோம் அதை நம்ப லக்ஷிமியா நினைக்கவே இல்லை அதுமேலேதான் நடக்குறாங்க அதுமேலேதான் செய்யறாங்க இன்னும் காலக்கட்டங்களில் இந்த அரிசி சீரழியிறது போல் நம்ப மக்களும் சீரழிய போகறோம் என்று சொல்லி விடைய முடிச்சிக்கிறேங்க

தூங்கிவிட்டிங்களா இப்போ என்ன சொன்னேன் இதோட முடிச்சிக்கிட்டேன் சொல்லிவிட்டேன்